ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினாறு பத்து ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருவத்தாறு நாலு ஆயிர இரண்டாயிரத்தி இருவது இருவத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு